கடலூர் மாவட்டத்தில் ஏழை மக்களெலாம் படிச்சு பயனடையணுன்றதுக்காக அரசாங்கம் நிறையா திட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது அவங்க அந்த பிள்ளைங்களெலாம் பள்ளிக்கு அனுப்பணுன்றதுக்காக அவங்களுக்கு காலை உ காலை உணவு மதிய உணவு அப்புறம் ச மதியத்தில் முட்டை கொடுக்கறது அப்புறம் வந்து யூனிஃபார்ம் வழங்கறது செருப்பு ச சைக்கிளு இந்தமாதிரி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஆர்வப்படுத்தி அவர்களுக்கு ப கல்வி திட்டத்தை வந்து அவங்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்பறம் ஒரு இடத்துல நின்றோம் ஒரு இடத்துக்கு போய் படிக்கணுன்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பஸ்ஸில் வந்து இலவச பஸ் பாஸ்ஸு முறையை அறிமுகப்படுத்தி அது மூலயமா மக்கள் வந்து பயனடைஞ்சு படிக்கணும் அவங்களுடைய கல் கல்வி திறமையை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு உதவி புரிஞ்சு வருது லேப்டாப்பு ப ப்ளஸ்ஒன் ப்ளஸ்டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பு கொடுத்து அவங்க வந்து கணினியில் இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க நாளைக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுறதுக்கு வசதியான அவங்களுக்கு அறிவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஒ இது ரோட்டில் போகும்போது பெண்கள் வந்து எந்த பயம் இல்லாமல் போகிற அளவுக்கு இரவு நேரத்தில் அவசரத்துக்கு போனாக்கூட எந்த பயமும் இல்லாத இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு வசதிகளெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க எது ஒன்றுனாலும் உடனே ஃபோன் பண்ணி இது பண்ணோம்னால் உடனே போலீஸ்லிருந்து வந்து அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகா பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க வறுமை வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கற மக்களோடய இதை போக்கறதுக்காக அவங்களுக்கு நூறு நாள் திட்டம் இந்தமாதிரி நிறைய தி திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை த வாழ்க்கையை டெய்லி வாழ்க்கையை நடுறதுக்கு நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அரசாங்கம் வழிவகையை செஞ்சு கொடுக்குது இதனால் அரசாங்கம் வந்து எல்லா வகையிலையும் மக்களுக்கு வந்து அவங்க முன்னேறணுன்றதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த நி நலத்திட்டங்களெல்லாம் அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டுதான் இருக்காங்க அதனாலே மக்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டுதான் இருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு இத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் வாங்காமல் சொல்லி கொடுக்கறதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தனியார் ஸ்கூல்லையும் அதனால அந்த இதைக்கூட பயன்படுத்தி மக்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கோ காலேஜில் படிக்கிறதுக்கோ எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடையறதுக்கு ஏற்ற வழிவகைகளெல்லாம் அமச்சு கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க வேலைவாய்ப்பையும் அதே அளவுக்கு மக்களுக்கு ஏற்படுத்தி இளைஞர்களை ஊக்குவிச்சுட்டு வராங்க சுயவேலைவாய்ப்பு அப்புறம் லோன் மூலயமா பணத்தை வாங்கி அதன் மூலயமா தொழிலை அமச்சு அவங்க வந்து அவங்க நிதிநிலைமைய உயர்த்தி அவங்க குடும்பத்தை நடத்துவது அளவுக்கு அவங்களுக்கு பக்குவத்தையும் இதையும் அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துறாங்க